தமிழ்நாட்டில் ஊடகங்களில் செய்திகளை பரப்புறக்கு வந்து பாடர்களுடன் நம்ம இப்போ ஈடுபட வந்து சமூக ஊடகங்கள் எவ்வளோ உதவியாக இருக்குது ட்விட்டரு ஃபேஸ்புக்கு இன்ஸ்டாக்ராமு யூடியூபு இது எல்லாமே ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்குது ஏன்னால் நம்ம டிவி தொலைக்காட்சியை வந்து எப்போவும் பார்த்துக்கிட்டே இருக்கற மாட்டோம் இப்போல்லாம் கைபேசியை தான் வச்சு நம்ம எங்கே போனாலும் கொண்டு போகிறோம் வரோம் இப்போ நம்ம பஸ்ஸுல் போயிட்டுருக்குறோம் நமக்கு வந்து இப்போது இருக்கிற வேலையில் நம்மளால் நியூஸ் பார்த்துட்ருக்குற முடியல ஏன்னால் அதிக அதுக்குன்னு நம்மளால் நேரம் ஒதுக்க முடியலை அந்த மாதிரி நேரத்தில் இப்போ நம்ம வேலைக்கு போகிறோமா பஸ்ஸுல் ஒரு மணி நேரம் பேருந்தில் போயிட்டுருக்கமா அந்த நேரத்தில் நம்ம டிவியோ இல்லை ரேடியோ பெட்டியை தூக்கிட்டுருந்தா அடுத்து கொண்டு போயிட்டுருந்தா மற்றவங்களுக்கெல்லாம் கஷ்டமா இருக்கும் இதே இது கைபேசினா ஹெட்செட் போட்டுகிட்டு ஏன் ம சுற்றி இருக்கிறவங்களுக்கு எந்த ஒரு சிரமமும் இல்லாமல் நம்ம அழகா உட்காந்து கேட்டுட்டுருக்கலாம் யூடியூபில் வந்து நியூஸ் நியூஸ் கேட்கலாம் நியூஸ் கேட்கலாம் டேலண்டு உள்ள பசங்க அதாவது கிராமத்தில் உள்ளவங்களை கூட எல்லா நேரமும் போயிட்டு டிவியில் உள்ளவங்க போயிட்டு இன்ட்ரியூவ் பண்ணிகிட்டு எல்லா நேரமும் டிவியில் உள்ளவங்க வந்து இந்தந்த சேனல் எல்லோரோட ஃப் முகத்தையும் பிடிச்சி போட்டுட்டுருக்க முடியாது ஆனால் யூடியூப்பில் உள்ளவங்க வெறும் கைபேசி இருந்தால் மட்டும் போதும் யூடியூபில் ஒரு அக்கவுண்டை ஓப்பன் பண்ணி எந்தெந்த கிராமத்தில் எந்தெந்த மூலை முடுக்குகளில் இண்டு இடுக்குகளில் உள்ளே எல்லா நியூஸையும் யூடியூபில் பரப்பிடுறாங்க அதுக்கு நம்ம யார்கிட்டையும் கேட்க வேண்டிய தேவையும் கிடையாது நம்ம யார்கிட்டையும் பரவ இது பண்ணலாமா வேண்டாமா இது பண்ணலாமா அப்படிங்கிறதுலாம் கிடையாது நம்மளுடைய திறமை யூடியூப் வழியாக இன்ஸ்ட்டாக்ராம் வழியாக ஃபேஸ்புக் வழியாக ட்விட்ட ட்விட்டர் வழியாக எல்லோருக்கும் தெரியப்படுகிறது இது நமக்கு பயன்படுவது ரொம்ப உதவியாக இருக்குது தொலைக்காட்சி இருக்கும்போது அடுத்த தெருவில் என்ன நடக்கும்னு நமக்கு தெரியாது அடுத்த ஊரில் என்ன நடக்கும்னு தெரியாது இல்லை யூடியூப் இதெலாம் இருந்தால் எந்த இடத்துல கல்வி கற்று எந்த ஸ்கூலு நல்ல எந்த பள்ளிக்கூடம் நல்ல பள்ளிக்கூடம் எந்த வேலைவாய்ப்பு நல்ல வேலைவாய்ப்பு என்று அதை வச்சு நமக்கு அறிய உதவுவது யூடியூப் இன்ஸ்ட்டாக்ராம் எல்லாமே ரொம்ப நல்லது